கிராமபுறங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய தேவை இருக்கு அவங்க ஏழையாக இருக்கிறவங்க தான் கிராமங்களில் இருக்குறாங்க நிறைய பேர் அவங்க வந்து அவங்க குழந்தைங்களையும் வேலை அனுப்பி முடிச்சாதான் அவங்களுக்கு சம்பளம் அவங்களால ஒரு நாள் தேவையே முடிஞ்சிக அவங்க குழந்தையும் வேலைக்கு அனுப்பினா தான் அவங்க ஒரு நாள் சாப்பிட முடியும்ன்னு நினைக்குறதால தான் அவங்க வேலைக்கு அனுப்புறாங்க அதுக்கு அரசு தான் வந்து அவங்களுக்கு வந்து இலவச கல்வி கொடுக்குனும் இப்போ இலவசமா கல்வி வந்துடுச்சுன்னாலும் அவங்க அன்றாட தேவைக்கு ஊக்கத்தொகையாக ஸ்காலர்ஷிப் அது மாதிரில்லாம் எதாவது கொடுத்து கொடுத்துச்சின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ஃப்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் ஏழைகளுக்காக வந்து விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கஅவங்க மழை காலத்தில்லாம் அந்த அறுவடைக்கு செய்ற நிலம் வந்து மழை வந்துடுச்சின்னா அவங்களுக்கு அது கூட இல்லாமல் போய்டுது அவங்க ஒரு நாள் சம்பளம்ன்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு குழந்தையும் வேலைக்கு அனுப்பும்போது தான் அவங்களுக்கானது கிடைக்குது அப்படின்றத அவங்க நினைக்குறாங்க அதுக்கு என்னா பண்ணணுன்னா அரசு வந்து இலவச வேலைவாய்ப்பு திட்டத்தையும் கொடுக்கனும் அப்புறம் இலவச படிப்பு அது மாதிரி இலவச துணி அத மாதிரி கொடுத்துச்சின்னா அந்த குழந்தைங்களுக்கு வரதுக்கு ஹெல்ஃப்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் அவங்க குழந்தைங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு அனுப்புனும் அப்படின்றதால அவங்களுக்கு ஒரு பேச்சு மாதிரி உங்கள் குழந்தைகளை அனுப்பாமலே உங்களால் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பேச்சு இது மாதிரி நம்ப வச்சு வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்னோன்னா அவங்க வேலைக்கு அனுப்பாமல் இருக்கலாம்